எனக்கு வந்து பைக்கிங்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் நைட் டிராவலில் வந்து நைட் டைமில் வந்து டிராவல் பண்ணுறது பைக்கில் டிராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய்ருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் நைட்டில் பாம்பன் பிரிட்ஜில் வண்டி ஓட்டுவது ரொம்ப ஒரு திரில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேளாங்கண்ணி போய்ருக்கோம் அந்த பக்கம் ஊட்டி ஊட்டியும் அதே மாதிரிதான் ஊட்டியில் வந்து நைட்டில் பண்ணது கிடையாது பகலில் தான் ஹில் ஸ்டேஷன் ஹில் சைடு இருக்கும் அதுவும் ஒரு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏற்காடு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நான் போன இடம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்துச்சு அதே மாதிரி நான் பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை வந்து காஷ்மீருக்கு போய்ட்டு வந்துடணும் கேஷ்மீரில் போய் வண்டி ஓட்டணும் லடாக்கில் ரொம்ப ஒரு அந்த பனிப்பாறைகளில் பனி டைமில் வந்து வண்டி ஓட்டும்போது அதில் இருக்கிற சுவாரஸியமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பே இண்டியா கேட்டு சென்னையில் டெல்லியில் இருக்கிற கேட் கேட்வே ஆஃப் இண்டியா இண்டியா கேட்டு இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் ஹவ்ரா பிரிட்ஜில் வண்டி ஓட்டணுன்னு ஆசை எனக்கு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் குஜராத் கேரளா கேரளாவில் ட்ராவல் பைக் ட்ராவல் பண்ணணும் அதோடு இண்டியாவிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிராவல் பண்ணுறது ரொம்ப ஆசை அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரிட்ஜஸ் மேலே வண்டி ஓட்டணும் கீழே ஆறு ரிவரோ இல்லாட்டினா கடல் மேலேயோ போட்டுருக்குற பிரிட்ஜில் வண்டி ஓட்டினோம் அப்படின்னா அதில் உள்ள த்ரில்லிங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பயமும் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை